தேசிய அளவில் வந்துட்டு பிரதியேகப்படுத்துகிறதுன்னா கிரிக்கெட் அப்புறம் கபடி ஹாக்கி இதெல்லாம் வந்துட்டு சர்வதேச அளவுக்கு கொண்டுப் போகும் அதன் மூலமாக பயிற்சிப் பெற்று நம்ம சென்றடையலாம் அதுவும் இல்லாமல் சர்வதேச அளவில வந்துட்டு ஹாக்கி கிரிக்கெட்டில் இதெலாம் அதிகமான ஒரு முன்னுரிமை கொடுக்கறாங்க அதன் மூலயமா நம்ம வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு ஆடலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு அப்புறம் இந்தியா இந்தியாவுக்கு ஆட போய்டலாம்